இப்போ வந்து ஊர் திருவிழான்னு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒவ்வொரு ஊர்லையும் இருக்கிற கோயிலில் வந்து வருஷத்துக்கு ஒரு டைமாச்சும் கண்டிப்பாக திருவிழா வந்து வைப்பாங்க அது வைக்கிற டைம்மில் வந்து அந்த ஊரே வந்து ரொம்பவுமே கோலாகலமாக ரொம்பவுமே செழிப்பாகருக்கும் ஏன்னா நிறையா பக்கத்து ஊர்லந்து நிறையா ரிலேஷன்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க சொந்த பந் சொத்தக்காரங்க நிறையா பேர் வருவாங்க தென் பார்த்திங்கன்னா கம்பம் ஆடுறது அது அதே ஒரு கலை நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி கம்பம் ஆடுறது தென் தூரி ஆடுறது அதுக்குலாம் நிறைய பேர் வருவாங்க நிறையா குழந்தைங்கள்லாம் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணுவாங்க தென் பார்த்திங்கன்னா இங்கே பண்ணாரியம்மன் கோவில் ஒன்று இருக்கு பண்ணாரியம்மன் கோயில் வந்து ரொம்பவுமே மிகவும் பிரமாண்டமான கோயில்னு சொல்லலாம் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து குண்டம் திருவிழா வந்து நடக்கும் அங்கே வந்து பாத்துக்கி பார்த்துட்டிங்கன்னா லட்ச கணக்கான பேர் வந்து வருவாங்க வேறு வேறு ஸ்டேட்டு சம் டைம்ஸ் ஃபாரின்லேர்ந்து கூட வந்துட்டு வராங்க ரொம்பவுமே க்ராண்டாக நடக்கும் அங்கேயும் போய் பார்த்திங்கன்னா நிறையா கலாச்சாரத்தை இது பண்ணுற மாதிரி விளையாட்டுகள் தூரி அதை மாதிரி நிறையா இருக்கும் ரொம்ப எண்டர்டைமெண்ட்டாக இருக்கும் தென் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பார்த்திங்கன்னா பாரி அம்மன் கோவில் வந்து இருக்கு பாரி அம்மன் கோயில் வந்து அதே மாதிரி ரொம்பவுமே ஃபேமஸான கோயில் அங்கே நிறைய பேர் வருவாங்க தூரிகள் விளையா விளையாடுறதுக்கு வந்து ரொம்பவுமே இருக்கும் சின்ன குழந்தைங்க வந்து ரொம்பவுமே விளையாடுவாங்க